சார் அன்புக் கேபுங்களா சரி ஓகேங்க சார் எங்களுக்கு ஒரு கேப் வேணுங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க நாங்கள் இருக்கிறது சத்யமங்களங்க நான் அப்பா வருவேனுங்க ஆமாங்க ஆமாங்க அமௌண்ட்டு எவ்வளோங்க சார் இல்லைங்க சார் எகைன் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்றம் போற மாரிருக்குங்க ம் ஓகேங்க சார் நாளைக் காலையில் பத்து மணிங்க சார் ம் ஓகேங்க சார் அப்றம் இது அமௌண்ட் மொத்தமாக எவ்வளாகுங் சார் போய்ட்டு வந்தோம்னா வெய்டிங் சார்ஜு ஒன்னார்க்கு எவ்வளோங் சார் ஹவர் பேசஸ் தானுங்களா

சரி ஓகேங்க சார் நீங்கள் காலையில் டென்னோக்ளாக் போகிற மாதிரி வந்துடுங்க ஆ சரி ஓகேங்க சார்

சரி எதுனா கால் பண்றேங்க